ஹலோ வணக்கம் வணக்கம் ஐயா நான் உங்கள் ஓலா கேப்பிலிருந்து எனக்கு ஒரு வண்டி புக் பண்ணி இருந்தேன் காலையில் ஆறு முப்பத்துக்கு வண்டி வர மாதிரி புக் பண்ணி இருந்தேன் மணி ஏழு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இன்னுமும் வண்டி வரலை வர்லை அதுதான் என்னென்னு விசாரிக்க தான் கால் பண்ணி இருக்கிறேன் ஆ ஆமாங்கய்யா ஆற்ரை மணிக்கு வரவேண்டியது ஆ ட்ரைவர் நம்பருக்கு நான் ஃபோன் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஃபோன் அட்டென் பண்ணலை ஆமாங்க ஆ ஆமாம் அதனால் தான் உங்கள் ஏஜென்சிக்கே நான் கூப்பிட்ருக்குறேன் ஆமாங்கய்யா ஆ இல்லை நீங்கள் ஒன்றும் பிரச்சின இல்லை நான் ஆற்ரை மணிக்கு கிளம்புனா தான் வந்து நான் டா அந்த நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து நான் என்னுடைய வேலைக்கு போய் சேர முடியும் அதனால் தான் ஆற்ரை மணிக்கு புக் பண்ணி இருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி அரை மணி நேரம் நேரமாக தாமதமாகிடுச்சு இன்னும் தாமதம் ஆகும் அப்படின்னால் எனக்கு வந்து இந்த பணி ரத்து பண்ணிக்கிறேன் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அப்படிங்களா சரி ஓகே நீங்கள் அந்த வண்டி உங்களுக்கு இப்போ இடையில ஏதாவது தகராறு அப்படிங்கிறப்ப நீங்கள் வேறு வண்டியாவது ஏற்பாடு பண்ணி அனுப்பி இருக்கணும் இல்லை ஓகே இப்போ நீங்கள் அனுப்புகிறதா இருந்தாலும் எவ்வளோ நேரத்தில் வண்டி எனக்கு வந்து சேரும் அரை மணி நேரம் ஆகுமா ஆறு முப்பதுக்கு கிளம்ப வேண்டியதுனால் நான் ஏழு முப்பதுக்கு கிளம்புறேன் அப்படின்னால் எனக்கு எனக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது அதனால் எனக்கு இந்த வண்டி வேண்டாங்க வேண்டாம் ரத்து பண்ணிக்கலாம் ஆமாம் ஆ சரி ஓகே இப்போ நான் ரத்து பண்ணுனன்னால் நான் ப பே பண்ணியிருந்த பணத்தை நீங்கள் எனக்கு எப்படி கொடுத்துருவீங்களா ஆ எப்போ கொடுப்பீங்க இப்போவேவா ஆ சரி நான் ரத்து பண்ணின உடனே என்னோட வங்கி கணக்குக்கு அது வந்து வந்துடும் வந்த ஓ சரி ஓகே வங்கி கணக்கு வர்லை அப்படின்னால் நான் திரும்பவும் இதே நம்பருக்கு அழைக்கிறேன் நீங்கள் அதை என்னென்னு பார்த்து பண்ணிக் கொடுக்கலாம் ஆமாம் ஆ ஆமாங்க ஆமாம் ஆமாம் ஓகே சரிங்க ஓகே என் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் ஓ உங்கள் ஏஜென்சி ஆப்லேயே போய்விட்டு நான் அதை ரத்து கொடுத்து ரத்து பண்ணிணா போதும் இப்போ ரத்து பண்ணிண உடனே அதை ஆ அந்த மெசேஜ் வரும் ஓடிபி வருமா சரி ஓகே அந்த ஓடிபியை பார்த்து நான் அதில் டைப் பண்ணிவிட்டு ஆ சரி ஓகே பண்ணிக்கலாம் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் ஆ நான் பண்ணிவிட்டு இப்போ என்னோட வங்கி கணக்குக்கு பணம் வந்துடுச்சு அப்படின்னால் சந்தோஷம் வர்லை அப்படின்னால் நான் திரும்பவும் இதே நம்பருக்கு அழைக்கிறேன் ஆமாம் ஆமாங்க நீங்கள் ஆ ட்ரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் நான் ரத்து பண்ணுறது நான் ஆப்பில் போய் நான் ரத்து பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி